நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன பாத்திரங்கள வச்சு சமைக்கிறோம் அப்படின்னா முன்னடிலாம் வந்து எங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரங்கள வச்சு தான் சமைப்போம் ஆனால் இப்போது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நோய் அதிகமாக பரவுகிறதுனால மண்பானைகள் பித்தளை ஜாமான் இதமாரி இதெல்லாம் வச்சுதான் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னால் நோய் அதிகமாக இருக்கிறதுனால இதுமாதிரி மண்பானைகளில் வச்சு சமைச்சால் எந்தவொரு நோயும் வராது சுத்தமானது ஒன்னா இருக்கும் அது வந்து மண்பானையை பொறுத்த வரைக்கும் எந்தவொரு ஒரு நோயும் அதில் வரவே வராது சில்வர் பாத்திரங்கள்ல சமைச்சோம்னா அது வந்து பிளாஸ்டிக் இதுமாரி இருக்கிறதுனால அதுல வந்து சுத்தக் கழிவுகள்லாம் இருக்கும் அதனால் அந்த பிளாஸ்டிக் ஜாமான்கள் சில்வர் இதுலலாம் சமைக்கக் கூடாது எங்கள் வீட்டில் நாங்கள் பின்பற்றது இப்போதிக்கி வந்து முத் பித்தளை ஜாமான் இதில் தான் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது சாப்பாடு செய்கிறது எல்லாமுமே நாங்கள் வந்து பித்தளை ஜாமானில் தான் செய்கிறோம் அப்புறம் வந்து மண் பானையில் சமைக்கிறது வந்து மீன் குழம்பு கறி குழம்பு இதமாரி வைக்கிறதுலாம் மண் பானையில் தான் சமைக்கிறோம் அதமாரி மண் பானையில் வச்சால் ஒரு தனி ருசியாவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கும் அதனால் வந்து மண் பானையில் நாங்கள் சமைக்கிறோம் நீங்களும் உங்க வீட்டில் வந்து மண் பானையில் சமைத்து பழகுங்கள் அது தான் ஆரோக்கியமானதும் ருசியானதும் அதனால் நீங்களும் மண் பானையில் சமைச்சு பழகுங்கள் மண் பானையில் சமைக்கிறது வந்து அடுப்பில் சமைக்கலாம் அடுப்பில் சமைச்சால் தான் அது வந்து ரொம்ப நல்லாருக்கும் ருசியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால மண் பானையில் சமைங்கள் இது தான் நாங்கள் வந்து இப்போதைக்கி எங்க வீட்டில் பின்பற்றுற பாத்திரங்கள் வந்து பித்தளை ஜாமானும் அப்புறம் வந்து மண் பானைகள் இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பாத்திரங்கள பயன்படுத்துறோம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில்